தற்போதைய சூழ்நிலையில் வெறும் விளம்பரம் மட்டுமே எந்த ஒரு பொருளையும் மார்கெட்டிங் செய்ய விளம்பரம் செய்தால் மட்டுமே அந்த பொருள் வந்து அந்த பொருள் வியாபாரம் ஆகும் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு சர்வதேச சர்வதேச அளவில் ஒரு கைபேசியை ஒரு நோக்கியாவோ சாம்சங் நிறுவனமோ அதை செய்தால் அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டும் விளம்பரம் இல்லை என்றால் அந்த பொருள் அவர்களே வைத்து கொள்ள வேண்டும் விளம்பரப்படுத்தினால் மட்டுமே அந்த பொருள் மற்றவர்களுக்கு சென்றடைந்த அந்த விளம்பரத்தை உற்று கவனித்து மற்றவர்கள் அதில் என்னென்ன இருக்கின்றது என்றதை உற்று கவனித்து அந்த பொருளை பொருளை நாலு பேர் பார்த்து அது விளம்பரத்திற்கு ஏற்றமாறு அவர்கள் அதை அதை அதை வியாபாரப்படுத்துவார்கள் வாங்குவார்கள் அதனால் விளம்பரப்படுத்துவது என்பது எந்த ஒரு பொருள் இருந்தாலும் விளம்பரம்படுத்தாமல் அப்பொருளை விற்க முடியாது ஆகவே விளம்பரப்படுத்துவது என்பது மிக முக்கியம்